எனக்கு யோகா செய்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் யோகா செஞ்சுருக்கேன் காலையில் காலையில் செய்வேன் பத்மாசனம் தான் நான் அடிக்கடி செய்கிறது கோவமாக இருக்கிறப்ப இல்லை ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா மன அழுத்தமெலாம் ஏற்படுறப்ப நான் யோகா செய்வேன் யோகா செஞ்சு என்னோடைய கோபத்தை நான் குறச்சிக்கவேன் யோகா செய்கிறப்ப பிளட் சர்குலேஷன் வந்து ஹார்ட்க்கு நல்லா போகும் அதனால் நம்ம மனசே எந்த ஒரு கோபம் இருந்தாலோ இல்லை அழுத்தமோ அது எல்லாமே ஃபிரீயாயிடும் எனக்கு இது யோகா ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு என்னோடய ஹார்மோன்ஸ் நல்லா சுரக்கிறதுக்கும் நான் அமைதியாக இருக்கிறதுக்கு நான் டெய்லேயுமே ஆக்டிவ்வாக இருக்கிறதுக்கு யோகா தான் முக்கிய காரணமாக இருந்தது நிறைய பேர் யோகா வந்து செய்வாங்க யோகா செய்கிறது நல்லது தான் பிரக்னன்சி லேடிஸ் அவங்கள்ளாம் யோகா செய்கிறப்ப அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிளட் சர்குலேஷன் வந்து பேபிக்கும் அம்மாவுக்கும் நல்லா கிடைக்கிறதுக்கு அவங்களுட பிரீத்திங் நல்லா போகிறதுக்கும் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு யோகா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது